ஹலோ ராமகிருஷ்ணாவா அய்யாச்சாமி நான் சாப்பாடு ஒன்று ஆடர் பண்ணியிருந்தேன் ஏன்பா இன்னும் அனுப்பலை ஆள் இல்லையா ஆளு இல்லைன்னாக்கா அப்புறம் நான் எனக்கு பசிக்குதில்லா மணி பார் எவ்வளவு ஆச்சுன்னு எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுத்து அனுப்பு சீக்கிரமாக ஆள் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தால் என்னப்பா பண்ணுறது எனக்கு பசிக்குது சீக்கிரமாக சாப்பாடு அனுப்பு அப்படி இல்லையா நான் சாய்ந்தரம் வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் சரியா ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு சொல்லிகிட்டுருந்தாக்காப்பா அப்போ ஆட்ரு எதுக்குப்பா வாங்கணும் அ இனிமேல் இப்படி பண்ணாதேப்பா நான் சாய்ந்திரம் வந்து வாங்கிக்கிறேன்